நான் வந்து இங்கே ஆன்லைன் மூலயமா சாப்பாடு ஆர்ட்ரு பண்ணி இருந்தேன் சிக்கென் பிரியாணி மட்டன் ஃப்ரை ஃபிஸ்ஸு இது எல்லாம் ஆர்ட்ரு பண்ணி இருந்தேன் இப்போ எனக்கு அது தேவப்படல நான் வந்து கேன்சல் கொடுக்குறேன் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டு எனக்கு கேன்சல் பண்ணி பணம் ரிட்டனு என் அகௌண்டுக்கு வர மாதிரி எடுத்துக்கணும் எனக்கு வேறு இடத்துல சாப்பாடு அரேஞ்ச் ஆயிடுச்சு அதனால இன்றைக்கு இந்த ஆர்ட்ரு வேணாம்னு வந்து கேன்சல் பண்ணுறேன் கேன்சலுக்கு மன்னிக்கவும் தேங்க்யூ